இப்போ வரைக்கும் நான் கேள்விப்பட்டுருக்க பிராண்ட் டிராக்ட்டர்கள் என்னென்ன அப்படின்னா மஹேந்திரா அன் மஹேந்திரா சோனாலிக்கா எஸ்காட்ஸ் அக்ரி மிஷினரி நியூ ஹோலண்ட் ஜான்டீர் பவர் ட்ராக் ஃபோர்ஸ் சோலீஸ் ஸ்வராஜ் இதில் அதிகமாக நான் கேள்விப்பட்டது மஹேந்திரா அன் மஹேந்திரா அதுமட்டுல்லாமல் மஹேந்திரா அன் மஹேந்திர தான் இந்தியாவில் பிராண்ட் ஒன் ட்ராக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம டிராக்டர் பயன்படுத்துறதுனால் நம்மளுக்கு பல பயன்கள் இருக்குது அறிந்தும் அறியாமல் விவசாயிகள் வந்துட்டு டிராக்டரை பயன்படுத்துகிறாங்க டிராக்டர் உழுதல் அப்படின்ற ஒரு இது பயன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிகிட்டு அவங்க நினைக்கும் போது அப்படி மட்டும் இல்லாமல் நம்ம டிராக்டரை பயன்படுத்தும் போது நேரத்தை வந்துட்டு கம்மியாக செலவிடுறோம் அதே மாதிரி ஒரு மனிதன் யூஸ் பண்ணக் கூடிய பவர் கம்மியாது மேன் பவர் அந்த இடத்துல கம்மியாகுது இப்போ நம்ம குட்டியானை டிராக்டர் ரெண்டும் வச்சு லோடை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா குட்டி யானையை விட டிராக்டர் வந்துட்டு நல்ல லோடை கேரி பண்ணும் டிராக்ரில் வந்திட்டு டயர்ஸ் பெருசாக இருக்கறனால தில் பேலன்ஸ் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ டிராக்டரை நம்ம வச்சு உழுகும் போது மண்ணை ஆழமாக தோண்டுறதுனால அடுத்த முறை நம்ம வந்துட்டு அதில் பயிர் பண்ணும் போது நம்மளுக்கு லாபம் அதிகமாக கிடைக்குது அதே மாதிரி டிராக்டரை பயன்படுத்துறதுனால் மக்களுடைய நேரம் அதாவது அந்த காட்டில் செலவிடுகிற நேரமும் சரி அதுனால வரக்கூடிய பயனும் சரி ப்ராஃபிட்டும் சரி அதிகமாக கிடைக்குது இது மட்டுல்லாமல் மற்ற பிராண்ட் டிராக்டரும் வந்துட்டு இந்த பிராணட் டிராக்டர் மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிகிட்டு ஒவ்வொருத்தரும் தொழில் நுட்ப ரீதியாவும் அவங்களுடைய இதை டெவெலப் பண்ணிகிட்டு இருக்காங்க டிராக்டரை உழுதலுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் அதுலேயே நிறைய கருவிகளை இணைத்து இணைத்து அதை பல்வேறு உபயோகங்களுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பல்வேறு உபயோகங்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சோளம் அடிக்கிற வாகனமாக சரி அப்படி இல்லையா நெல் அடிக்கிறதுக்கு கூட நம்ம வந்துட்டு டிராக்டரை யூஸ் பண்ணுறாங்க இந்த டிராக்டரை வச்சு நம்ம உழுகும் போது நம்மளுக்கு பயிரோடைய வளர்ப்பு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தேவைப்படக்கூடிய உரம் கம்மியாக செலவிடுது ஏன் அப்படின்னா அது ரொம்ப ஆழமாக விழறதுனால நல்லா மண்ணை கிழைக்கிறதுனால நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிகிட்டு சொல்கிறாங்க